பண்டிகைகள் மத நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சிகளுக்காக கடவுள் சிலைகளை நீங்கள் உருவாக்கி இருக்கி இருக்கிறீர்களா அந்த அனுபவம் எப்படி இருக்கிறது நான் வந்து கடவுள் சிலையை செஞ்சது கிடையாது இப்போ வரைக்கும் சும்மா பார்த்த பார்த்துருக்கேன் என் தம்பி வந்து செய்வான் என் தம்பி வந்து செய்கிறப்போ உட்காந்து பார்க்குறப்ப அது நல்லா இருக்கும் எனக்கு செய்ய வராது ஸோ அவனுக்கு வந்து இன்ஸ்ட்ரெக்ஷன் வேணா கொடுப்பேன் இது இந்தமாதிரி வச்சால் இது நல்லாயிருக்கும் இப்படி பண்ணால் அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரெக்ஷன் கொடுப்பேன் மெயினாக பிள்ளையார் சதூர்த்தி அப்போ வந்து பிள்ளையார் செய்வாங்க சிலர்லாம் வந்து கடையில் போய்ட்டு வாங்கிட்டு வருவாங்க ஆனால் நாங்கள் வந்து வீட்டில என் தம்பி தான் செய்வான் அது செய்கிறதுக்கு அவன் ஒன் வீக் முன்னாடியே வந்து களிமண்லாம் எடுத்துட்டு வந்து அதை வந்து க ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில ஊற வச்சிட்டு நெக்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு நாள் செஞ்சிடுவோம் ஃபுல்லாக ஒரு சண்டே செஞ்சிட்டு வந்து வெயில்ல காய வச்சிடுவோம் நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் டே வந்து அது எப்படி இருக்குது பேட்ச் ஒர்க்லாம் பண்ணுவோம் நான் நம்மளே செய்கிறதுனால அது வந்து வீர்ல விட்டிருக்கும் களிமண் அப்படிங்கிறதுனால கடையிலலாம் வந்து அச்சடிப்பாங்கள் ஆனால் நம்ம வீட்டிலே செய்கிறதுனால வீர்ல விட்டதனால் அந்த வீர் எல்லாம் வந்து ஒரு நாள் காஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு லைட்டாக தண்ணி தொட்டு கொஞ்ச களிமண் எடுத்து ஜஸ்ட் அதை பேட்ச்சப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் காய வச்சுட்டு அது சரியாக போய்டும் நெக்ஸ்ட் டே வந்து கலர்ல கலர் பெயிண்ட்லாம் வாங்கிட்டு வந்து கலர்லாம் நல்லா கொடுத்துட்டு நமக்கு என்ன பிடிச்ச கலர் நானும் ஏன் தம்பியும் சேர்ந்து பிடிச்ச கலர்லாம் அடிச்சுட்டு பெயிண்டிங் பண்ணுவேன் சில செஞ்சது கிடையாது பெயிண்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் ரெண்டு பேரும் பேசிகிட்டு ஜாலியாக அப்படியே பெயிண்ட் அடிச்சிட்டு அந்த ஃபீலிங் நல்லா இருக்கும் மற்றபடி ஜாலி ஒரு ஜாலி ஃபீலிங்காக இருக்கும் அது பண்ணுறது நல்லா இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து அது பெயிண்ட் பண்ணியிருக்கச்சுல ஒன் டே ஃபுல்லாக அதை காய வச்சுட்டு அப்புறம் பிள்ளையார் சதூர்த்தி அப்போது அந்த எருக்கம்பூ தான் வந்து பிள்ளையார் சதூர்த்திக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த எருக்கம்பூ மாலைலாம் தெ ரோட்டில வந்து இருக்கும் அது வந்து எடுத்துகிட்டு வந்து நூல்ல கவித்துட்டு அதுக்கப்புறம் வேற என்ன அருகம்புல் அதுக்கப்புறம் கொய்யாக்காய் அதுக்கப்புறம் வில்வம் பழம் இதெல்லாமே சேர்த்து வச்சுட்டு படைப்போம் அருகம்புல்லும் அது பேர் என்ன அருகம்புல் சடனாக மறந்துட்டேன் அருகம்புல் வந்து கட்டி வந்து மாலையாக போட்டுட்டு அன்னைக்கு மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் வந்து பூஜை பண்ணுவோம் பூஜை பண்ணிட்டு சுண்டலெல்லாம் வச்சு சாப்பிட்டு அன்றைக்கு ஒரு டேவே கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஒருமாதிரி வைப்பாக தான் இருக்கும் அப்புறம் ரோட்லலாம் பிள்ளையார் வச்சிருப்பாங்கள் அதெல்லாம் போய் பார்த்துட்டு சுண்டலெல்லாம் வாங்கி சாப்பிட்டு ஜாலியாக வருவோம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஃபைனல் டச்சு அந்த பிள்ளையாரை வந்து நான் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் கழிச்சு வந்து தண்ணியில கரைச்சிடுவோம் அவ்வளோ தான் நான் வந்து செஞ்சது கிடையாது என் தம்பி செய்கிறத ஜஸ்ட்டு இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து என்ஜாய் பண்ணியிருக்கேன்